ஹலோ ஸ்வேதா ஓட கிளாஸ் மேம் பேசுறீங்களா மேம் மேம் ஸ்வேதா ஓட அம்மா பேசுறேங்க மேம் மேம் ஸ்வேதாக்கு ஒரு ஒன் வீக் லீவு வேணும் மேம் மேம் நாங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போகறோம் மேம் அதனால் ஒரு ஒரு வாரம் லீவு கொடுங்க மேம் மேம் ஒரு ஒரு வாரம் மட்டும் கொடுங்க மேம் ரொம்ப அர்ஜென்ட்டாக போகணும் லாங் டிஸ்டன்ஸ் வேறு மேம் மேம் வீட்டில் இருந்து அவளை தனியாக விட்டுவிட்டு போகமுடியாது மேம் கண்டிப்பாக போயே ஆகணும் ஒன் வீக் மட்டும் லீவு கொடுங்க மேம்

மேம் அவ்வளோ தூரம் எல்லாம் தனியாக விட்டுட்டு போக முடியாது மேம் ப்ளீஸ் மேம் ஒரு ஒன் வீக் மட்டும் லீவு கொடுங்க மேம் மேம் அதெல்லாம் படிக்கிறா மேம் இனிமேல் இதமாதிரி நடக்காமல் பார்த்துக்குறோம் மேம் ஒரு ஒன் ஒன் வீக் மட்டும் லீவு கொடுங்க மேம் மேம் ஒரு ரெண்டு நாளாவது லீவு கொடுங்க மேம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போயிவிட்டு வந்தர வரத்துக்கு ஒரு நாள் எல்லாம் ஆகாது மேம் ஒரு ரெண்டு நாளாவது லீவு கொடுங்க மேம் மேம் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நாள் லீவு கொடுங்க மேம் ஓகே மேம் போயே ஆகணும் மேம் ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணுங்கள் மேம் மேம் ஒன் டேய்வில போக முடியாது மேம் ரொம்ப தூரம் மேம் அதனால ஒன் டேய்வில போயிவிட்டு வரமுடியாது மேம் ஒரு ம் ஓகே மேம் ஓகே மேம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் போதும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் புரியுது மேம் அப்படி ஸ்வேதாவை என்ன கிளாஸில் கொஞ்சம் கான்செண்ட்ரேட் பண்ண சொல்லுங்கள் மேம் ரொம்ப தேங்க்ஸ் ஓகே மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம்